ஆ சொல்லுங்கம்மா என்ன விஷயம் வாங்கிக்குறேன்மா ஆனால் என்ன பூ போட்டுருக்கீங்க ஓ சரிமா மல்லிகைப்பூ வாங்கிக்குறோம் உங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு உங்களால் எவ்வளோமா கொடுக்க முடியும் ஒன் சிக்ஸ் ஜீரோ சரி ஓகேம்மா நாங்கள் வாங்கிக்குறோம் எவ்வளோ காசு எதிர்பார்க்குறீங்க ஒரு கிலோ எவ்வளோன்ற மாதிரி கொடுக்குறீங்க நூற்றி ஐம்பது ரூபாயா மா அது நானே கட்டி நான் வைக்கணும் சில சமயம் ஓடும் ஓடாது அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா ஒரு நூற்றி இருபது ரூபாய்ன்னு போட்டுக்கலாமா ஆமாம்மா சரி ஓகேம்மா அப்போ நீங்கள் வந்து நாளையில் இருந்து வந்து போட்டு போயிடுங்க காலையிலேயே வந்து போட்டுருங்க எப்படிம்மா உங்களுக்கு காசு டெய்லி வந்து நூற்றி இருபது ரூபாய் வாங்கிக்குவீங்களா இல்லை இந்த வாரத்தோட கடைசி நாளில் வந்து வாங்கிக்கறீங்களாமா சரி ஓகேம்மா நாளையிலேருந்து வந்து போட்டுருங்க ஓகேம்மா தேங்க்யூ